அண்ணே எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போனு வேணுங்கண்ணே அது எவ்வளவு ரேட்டு வரும்ண்ணே கொஞ்சம் சொன்னீங்கன்னால் நான் அதுக்குத் தகுந்தாப்ல பணம் எடுத்துட்டு வருவேன் என்கிட்ட இந்த இந்த குட்டிச் செல்லு சின்ன செல்லுதான் இருக்குது இந்தா பாருங்கள் அதனால் கொஞ்சம் பெரிய போனாக வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் தம்பி எல்லாம் வெளியில இருக்கான் அவன்கிட்ட எல்லாம் பேசணும் அதனால் ஒரு போனு கொடுங்கண்ணே அது வந்து சுமாட்டுப் போனுன்னு சொல்கிறாங்களே அந்தப் போனுதான் வேணும் என்ன விலைக்கி எல்லாம் காட்டுங்கள் பார்ப்போம் ஆ ரைட்டு இதுதான் ரைட்டு இந்த போனுமெல்லாம் நல்லாதான் இருக்குது ஆனால் எனக்கிட்ட இருக்கிற ஒரு பத்தாயர்ரூபாய் தான் இருக்கு அதுக்குத் தகுந்தாப்ல ஒரு போனு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் இது எப்படி பயன்படுத்தறதுங்கறதையும் கொஞ்சம் சொல்லித் தாங்களேன் ரைட்டு நல்லாதான் இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இங்கே இருந்து என் பிள்ளைட்ட எல்லாம் பேசலாமா வெளியில ஆ ரைட்டு ஆ பேசலாம்ங்களா அப்போ இது மாதிரி போனால் கொடுங்க எவ்ளவு ரேட்டுங்கிறத கொஞ்சம் குறைச்சு கொடுங்களேன் ஆ ரைட்டு ரைட்டுங்க தம்பி